ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க ஆ சரிங்க சார் ஆ ஆமாங்க சார் ஆ சார் சார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டிங்னால் நல்லாயிருக்கும் சார் ஆ சரிங்க சார்

ஆமாங்க சார் ஆ சார் ஆ சார் நாங்கள் திருப்பிக்கூட லீஸ் மாற்றி எழுதிக்கிறோம்ங்க சார் எங்களுக்கே கொஞ்சம் விட்டிங்கன்னால் நல்லாயிருக்கும் ஆ ஆமாங்க சார் ஒரு மூணு வருஷத்துக்கு போட்டிங்கனால் நல்லாயிருக்கும் ஆ சார் இல்லைன்னா ரெ ரென்ட்டு ஆ இல்லைன்னா ரென்ட்டுக்கு போட்டுக்கோங்க சார் நீங்கள் குறைஞ்ச ரென்ட்டுக்கு போட்டு எங்களுக்கு விடுங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் அஞ்சாயிரத்து ஐநூறு சரி சார் ஆ சரிங்க சார் ஆ இல்லைங்க சார் எனக்கு வந்து இல்லைங்க சார் ரென்ட்டுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரென்ட்டுக்கு கொடுத்தா அட்வான்ஸ் எவ்வளோ என்னென்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல ரென்ட்டுக்கு கொடுத்தா பரவாயில்ல ஆமாங்க சார் ஆமாங்க சார் விட்டால் லீஸுக்கு தான் விடுவீங்களா ரென்ட்டுக்கு விடுறதில்லீங்களா அ ஆ சரிங்க சார் ஆ கோ இல்லைங்க சார் கொரோனா பின்னாடி வருமானம் இல்லைங்க சார் அதனால் எனக்கு ரென்ட்டுக்கு வந்து இது லீஸ் கொஞ்சம் கட்டுப்படி ஆகலை ரென்ட்டுக்கு வேணால் சரி அதுவும் குறைஞ்ச ரென்ட்டாக கொடுத்தா பரவாயில்ல நாங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கோங்க சார் ஆ சார் வரேன் ஆ வரேங்க சார் எனக்கு கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்துடுங் சார் ஆ சார் ஆ சரிங்க சார் ஓகே தேங்க்யூ சார்